சார் வணக்கம் சார் சார் இங்கே தேனி மாவட்டம் போடியநாயக்கனூர்லேருந்து பேசுகிறேன் சார் நர்சரி கார்டன் வச்சுருக்கோம் நம்ம அதுக்கு நம்மளுக்கு வந்து வி வி விவசாயிகள் சார்ந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம் தோட்டங்கள் தோட்டங்கள் வச்சுருக்குறவங்களுக்கு உங்கள் தோட்டங்களில் வந்துட்டு தென்னங்கன்று அதிகமாக வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஏரியா மக்களெல்லாம் சொன்னாங்க நம்ம நர்சரியில் வந்து அது வந்து தென்னங்கன்று மற்ற எல்லா வாழை எல்லா ஐட்டமும் நம்ம வச்சுருக்குறோம் உங்களுக்கு தேவையான தென்னங்கன்று என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நம்ம அதுக்கு தகுந்தா மாதிரி உங்களுக்கு பர்சஸ் பண்ணிக்கலாம் சார் சரிங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க சார்

ஆ ஆ

சார் இப்போ நம்ம நம்மகிட்ட வந்து எல்லா ஐட்டமும் இருக்குது சார் வாழையிலையும் சரி தென்னையிலேயும் சரி எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு இப்போ ஹைப்ரிட்டாகவும் கேட்குறாங்க மற்றபடி நாட்டு மரமாகவும் கேட்குறாங்க அதனால் உங்களுக்கு எந்த நம்ம ரெண்டு ஐட்டமுமே நம்ம வச்சுருக்குறோம் உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சு விட்றேன் அதை வந்து இப்போ எவ்வளோ மரங்கள் தேவைப்படுது ஹைப்ரிட்டாக எவ்வளோ தேவைப்படுது நாட்டு விதைகள் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னால் நாங்களே லோடு உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சு விட்ருவோம் எங்களுக்கு ஒரு சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் ஆ